இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து யாருமே வந்து தமிழ் வந்து சரியாக உச்சரிக்க தெரிகிறது இல்லை சரியா பேச வர்றதில்லை அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா நிறைய இங்கிலீஷு ஹிந்தி அந்த மாதிரிக்கி நிறையா பிற மொழிகளெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல்ல எல்லாத்திலேயும் கொண்டு வந்ததனால குழந்தைங்க வந்து அதையும் வந்து நல்லா கத்துக்கிறாங்க தமிழ்மொழியை வந்து மறந்துடுறாங்க அதனால அவங்க பேசும்போது அவங்களுக்கு சரியா பேச வர்றதில்லை அதனால தப்பாக ஆயிடுது அப்புறம் வந்து இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படினா வீட்டில வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தமிழ் கத்துக்கொடுக்கணும் எழுத படிக்க சொல்லிக் கொடுக்கணும் வார்த்தைகளை உச்சரிக்க பழகணும் பழக்கி விடணும் குழந்தைங்களுக்கு அதே மாதிரிக்கி தமிழ் மீடியம் ஸ்கூல்ல வந்து நம்ம சேர்த்து படிக்க வச்சோம்னா அவங்களுக்கு தமிழ் கத்துக்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது நல்லாவே பேசுவாங்கள் அதனால் தமிழுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் வீட்டிலியும் சரி ஸ்கூல்லேயும் சரி குழந்தைங்க வந்து நல்லா பேச கத்துக்கொடுக்கணும் அது அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும்